மின்சாரம் அப்படினு பார்த்தோன்னா அது நம்ம சரியாக கையாளலை அப்படின்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட தீமைகள் நடைபெறும் நம்ம எல்லா இடத்துலயுமே இப்போது வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால மின்சாரம் அப்படின்றது ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளாக ஆகிடுச்சி மின்சாரம் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது இதனால வந்து என்னாகும் அப்படின்னா இதை சரியாக கையாளலை அப்படின்னா தீப்பொறி உருவாகிறது ஆ ஒரு இடத்தில் தீ பிடிக்குறது அது இல்லாது வந்து உடல் ரீதியாக சில காயங்களை ஏற்படுத்தும் சம்டைம்ஸ் உயிருக்கே கூட ஆபத்தாக இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மின்சாரத்தை கையாளுறப்போ வந்து ஒரு சேஃப்டியோடு அதாவது வந்து ஈரக்கையோடு வந்து போய்ட்டு மின்சாரத்தை தொடக்கூடாது மின் விளக்குகளை அணைக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி நம்ம சேஃப்பாக யூஸ் பண்ணிணோம் அப்படின்னா நமக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படி நம்ம இந்த மாதிரி சேஃப்டியில்லாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான விளைவுகளை நம்ம சந்திக்க நேரிடும்